இலக்கியம் கவிதை கட்டுரை பாட்டு எந்த இந்த மாதிரி எல்லா கலை வடிவங்களுக்குமே தமிழ் மொழியை தான் அதிகமாக பயன்படுத்தறாங்க ஏன்னால் முதல் முதலா தோன்றிய மொழி தமிழ்மொழி அதனால் தான் வந்து தமிழ்மொழியை நிறைய பேர் அறிந்தும் தெரிஞ்சும் வச்சுருக்குறாங்க பயன்படுத்தவும் செய்கிறாங்க தமிழ்மொழியோடய உச்சரிப்பு ஒவ்வொன்றுமே வந்து கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும் அதனால தான் தமிழ்மொழியை எல்லா இலக்கியம் கவிதை கட்டுரை பாடல்கள் எல்லாத்திலையும் பயன்படுத்துறாங்க